தொழில் தொடங்கும் போது இப்போ கிராமத்தில் ஒரு தொழில் தொடங்கறாங்கன்னா இதில் டவுன் சிட்டியில் இருக்கறவங்க வந்து இவங்களுக்கு வந்து அது அமைக்க விடாத ஒரு சில இடையூறுகள் கொடுக்கறாங்க ஏன்னால் இவங்க இப்போது தொழில் தொடங்கினவொன்னே கிராமத்தில் இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து அது பிரச்சனையாக ஆகுன்றதுகாக அவங்க வந்து இவங்களுக்கு சரியாக அமைத்துத் தர சூழ்நிலை கொடுக்கறது இல்லை அதனால் நம்ப என்ன செய்யணும்னால் நம்ப கவர்மெண்ட் என்ன பண்ணனும்னால் கிராமத்தில் இருக்கிற சிக்கி குறு சிறு விவசாயிகளும் தொழில் அமைத்துக்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து உதவி பெற வேண்டும்